கேரளா காரைக்குடி மலேசியா ஜப்பான் சீனா ரஸ்யா பாண்டிச்சேரி புதுச்சேரி மாயவரம் கும்பகோணம் திருச்சி கொடைக்கானல் தஞ்சாவூர் திருவாரூர் உளுந்தூர்பேட்டை நாகப்பட்டினம் திருச்செந்தூர் நாகூர் வேதாரண்யம் காரைக்கால் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் சென்னை வேலூர் ஏற்காடு கோயம்புத்தூர் ஈரோடு திருச்செங்கோடு காங்கேயம் கரூர்